கலை பொருளெலாம் நான் நிறைய கலை பொருள் வந்து புதிதாக உருவாக்க முயற்சி செஞ்சு அதை சக்ஸஸ் ஃபுல்லாக உருவாக்கி வச்சுருக்கேன் அதுலேயும் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் அதிகம் ஆர்வம் அதிகம் கலை பொருள் கைவினை பொருள்களெலாம் உருவாக்குறதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் அந்த பொருள்களெலாம் உருவாக்கி அந்த உருவாக்கின பொருட்களெலாம் வந்து வீட்டில் வீட்டில் மாட்டி வச்சு வீட்டில் அலங்கார பெட்டியில் வச்சு சோக்கேஸில் வச்சு அந்தமாதிரி பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும் வீட்டுக்கு வர சொந்தகாரவங்களும் நண்பர்களும் வந்து வீட்டில் இருக்கற நம்மளோடய குடும்பத்தினர்களும் அதை பார்த்து ம் அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது யார் பண்ணது அப்படிலாம் கேட்கும் போது நம்மளுக்கே ரொம்ப சந்தோசமாகவும் ரொம்ப பெருமையாக இருக்கும் இந்தமாதிரி பொருள்களெலாம் நான் நிறைய உருவாக்கி இருக்கேன் அதில் அதில் குறிப்பிட்டு பார்த்தா வந்து நான் ஃப்ளவர் வைஸ் அந்தமாதிரி உருவாக்கி இருக்கேன் அப்புறம் இந்த ட்ராயிங் ட்ராயிங் பண்ணியே வந்து அதில் க்ராஃப்ட்லாம் யூஸ் பண்ணி கலை கலை மற்றும் கைவினை பொருட்களெலாம் யூஸ் பண்ணி அந்தமாதிரி ஃப்ரேம் ஃப்ரேம் மாதிரியெலாம் பண்ணிட்டு நான் வாலில் மாட்டி இருக்கேன் அந்தமாதிரி இதில் எனக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட் இருக்கும் அந்தமாதிரி கலை பொருட்களெலாம் உருவாக்கி நிறைய உருவாக்கி வச்சுருக்கேன் அதில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும் வீட்லேயும் வீட்டை ரொம்ப அதில் அதை வச்சு அலங்கரித்து இருக்கேன் கலை பொருட்கள் உருவாக்கி எங்களை ரூம்மு பெட் ரூம் அப்புறம் ஹால் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த கலை பொருளை உருவாக்கி அலங்கரித்து வச்சுருக்கேன் கதவு ஜன்னல் இந்தமாதிரி எல்லா இடத்துலையுமே உருவாக்கிருக்கேன் வீட்டை விட் வீடு ஃபுல்லாக இந்தமாதிரி கலை பொருள் வச்சு அலங்கரிச்சுருக்கேன் அந்தமாதிரி அதுவும் அதில் அந்தமாதிரி செய்கிறதாலையும் நம்மளோடய திறமையும் வெளிப்படும் நம்மளோடய மனசும் நிறைவாக இருக்கும் நம்ம எந்த ஒரு எந்த ஒரு இதுவும் கவலையும் இல்லாமல் கஷ்டமும் இல்லாமல் நல்ல இந்த கலை கைவினையில் ஆர்வமாக இருந்தோம்னா மனசு நிம்மதியாக இருக்கும் அந்த நம்ம அலங்கரித்து பொருள்களை நம்ம போகிறப்ப வரப்போ இப்படி பார்க்கும் போதும் அந்த அந்த இது நம்ம செஞ் நம்ம செஞ்சப்போ நம்மளுக்கு என்ன மென்டாலிட்டியில் இருந்தமோ அது நம்மளுக்கு போயிட்டு வருவோம் அந்த ஒரு ஆர்வம் இருக்கும் அந்த ஒரு மன நியாபகம் நம்மளுக்கு போயிட்டு வரும்